கோயம்புத்தூர் வந்து தொழில் நகரம்னு சொல்லப்படுது மக்கள்தொகை வந்து அதிகமாக இருக்ககூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது மற்ற அங்காடிகள் அது எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது கோவில்கள் சுற்றுலாத்தளங்கள் அதை எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்ககூடிய கோயம்புத்தூரில் வந்து சாலை வசதிகள் வந்து கரெக்டாக செஞ்சித்தரணும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக்குவரத்து வசதிக்கு ஏற்ற இடமா இருக்கும் மாற்றி தரணும் பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் மழை நீர் மற்ற எந்த பாதிப்பு கழிவுநீர் சாக்கடை அது எதுவும் மக்களையோ மற்ற எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சித்தரணும் மழைநீர் வடிகால் ஏற்படுத்தி தரணும் மழை பெஞ்சாலும் அந்த மழை நீரை எப்டி சேகரிக்கிறது மக்களுக்கு பயன்படுற வகையில் அந்த மழைநீரை எப்படி சேகரிக்கிறதுனு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி முயற்சியெல்லாம் செஞ்சு நல்ல சிறப்பான ஒரு செயலை ஏ ஏற்படுத்தணும் மற்ற சூழ்நிலைகளில் தொற்றுநோய்கள் பல நுண்கிருமிகள் எதுவும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத அளவில் மருத்துவத்துறை அல்லது மற்ற எல்லா துறையுமே சிறப்பான செயலில் ஈடுபடணும்